நம்ப ஊரில் ஒரு இருக்க சுற்றுலா தளங்களை சுற்றி பார்க்கறதுக்கு வெளியூர்லந்து சுற்றுலா பயணிகள்லாம் இங்கே வராங்க அப்படி அவங்க இங்கே வரும்போது வந்து நம்ப ஊரில் இருக்க உணவை டேஸ்ட் பண்ணி பார்க்கறது பார்க்கலானு பார்த்தீங்கன்னா இந்த இட்லி பூரி இ இடியாப்பம் ஆப்பம் அதற்கப்பறம் இந்த குழிப்பணியாரம் குழிப்பணியாரத்துல காரப்பணியாரம் இருக்கு இனிப்பு பணியாரம் இருக்கு அதுவும் இட்லிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை சட்னி தேங்காய் சட்னி தக்காளி தக்காளி சட்னி இது போல் ச இருக்கு அதுவும் தோசையில் பல வெரைட்டி வெரைட்டியான தோசையிலாம் நமக்கு ரெடி பண்ணி தருவாங்க அதோட டேஸ்ட்லாம் பார்த்தா ரொம்ப நல்லாருக்கும் அது சாப்பிட்டு பார்த்தனா அவகங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும் அவங்க திரும்ப போன கூடும் இங்கே வரணும் இன்றமாதிரி இருக்கும் அதுவும் இந்த இடியாப்பத்துக்கும் இந்த ஆப்பத்துக்கும் வந்து தேங்காய்பால் கொடுப்பாங்க இடியாப்பத்துக்கு வந்து பாயாவும் இருக்கு அது டேஸ்ட் பண்ணி பார்த்தா இன்னும் நல்லாவே இருக்கும் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கீரை வடை இருக்கு அதற்கப்பறம் கேவுரு மாவு அடை இருக்கு இந்த மேரி ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தான ஃபுட்லாம் இங்கே நமக்கு இந்த நம்ப ஊரில் கிடைக்கும் அதற்கப்பறம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில அல்வா மதுரையில் ஜிகர்தண்டா பழனியில வந்து பஞ்சாமிர்தம் இது மாரி ஒவ்வொரு ஊருளையும் ஒவ்வொரு வெரைட்டி இருக்கும் அது வந்து நன் நம்ப வெளியூர் சுற்றுலா பயணிகள் வந்து சாப்பிடும் போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அசைவ சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மீன்கொழம்பு நண்டு இந்த ப்ரான் அப்புறம் ஆட்டுக்கறியில் பார்த்தீங்கன்னா அதோட போட்டியோட அந்த ஒரு தொக்கு அதலாம் சாப்பிட சாப்பிட நமக்கு இன்னும் அந்த நாக்கில் அவ்வளோ அந்த டேஸ்ட் ஒட்டணும் ஒட்டிட்டுருக்கும் அந்த மாரி இருக்கும் இன்னும் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ற மாரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ப ஊரில் இந்த மாரி நிறைய ஐட்டம் இருக்கு அதற்கப்பறம் கொழுக்கட்டை இருக்கு கொழுக்கட்டையும் பிடிகொழுக்கட்ட தீனிவச்சகொழுக்கட்டை அந்த மாரிலா இருக்கு இந்த மாரி நிறையா ஐட்டம் இருக்கு ஒவ்வொரு அதுலாம் ருசி பார்த்தாங்கன்னா அவங்களாக இப்போவே இங்கே வந்து போகணும் அப்படின்ற மேரியே அவங்க போவாங்க